இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து இந்தியா சந்திக்கும் மிகப்பெரிய சுற்றுசூழல் பிரச்சினைகள் என்னென்னனால் முதல் வந்து நம் சுற்றுசூழலே புகைமண்டலமாக சூழ்ந்திருக்கு புகைமண்டலம் புகையால் சூழ்ந்திருக்கு அதுமட்டுமில்லாமல் நம்மளோட பருவமழை வந்து இருக்க இருக்க நம்மளுக்கு வந்து மழை குறஞ்சிகிட்டே போகுது வெயில் வந்து அதிகரிக்குது இந்த வெயில் அதிகரிக்கிறது இந்த மழை அதிகம் குறையறது இதலாம் ஏன் நடக்குதுன்னால் எல்லாம் நம் நம்பள் நம் செய்கிற தவறுனால் தான் இதெல்லாம் நடக்குது நம்ம வந்து என்னென்ன தவறு செய்யுறோம்னா நம்ம வந்து குப்பைகளை போடறோம் இதுனாலையும் சுற்றுசூழல் மாசு அடையுது நம்ப வந்து குப்பைகளை வந்து பிரிச்சு பிரிச்சு வச்சு மக்கும் குப்பை மக்காத குப்பை இப்படி பிரிச்சு வச்சு நம்ப வந்து அதை வந்து குப்பை தொட்டியில் போட்டு நம்ப வீட்டையும் நீட்டாக வச்சுக்கிட்டு நம்மளோட சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வச்சிக்கிட்டோம்னால் நம்மளுக்கு வந்து இந்த மாற்ற சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் ஏற்படாமல் இருக்கும் அதுமட்டுமில்லாமல் நம்ப வந்து கழிவு நீரை வந்து சில சமயங்களில் வந்து ரோட்டிலேயே வந்து நம்ப வந்து போகிற மாட்ட பண்ணுறோம் பெரிய பெரிய ஊருலெலா இன்னும் கழிவு நீர் வந்து ரோட் மேலேயே ஓடிகிட்டிருக்கு அதெலாம் நம்ப சரி பண்ணிணோம்னா நம்மளோடய சுற்றுசூழல் பிரச்சினைகளை பாதுகாக்கலாம் இந்த கழிவு நீர் வந்து இப்படி ரோடில் போகிறனால மனிதர்களுக்கு பல வகையான நோய்கள் வந்து மறைமுகமாவும் தாக்குது நேரடியாவும் தாக்குது இந்த கழிவு நீரிலேயே நிறைய பேர் வசிச்சுக்கிட்டும் இருக்காங்க அங்கையே தங்கி அவர்களுக்கு அங்கையே வீடு இருக்கு அதனாலேயே அவர்களுக்கு பெரிய பெரிய நோய்கள்லாம் வருது அவர்களோடைய வாழ்க்கையே இதனால் இழக்கிறாங்க அதுமட்டுமில்லாமல் அடுத்து நம்ப என்ன பண்கிறோம்னா திறந்த வெளியில் வந்து நம்ப மலம் கழிக்கிறோம் அதலாம் இன்னும் நடைமுறையில் நடந்துட்டிருக்கு சில சில இடங்களில் கிராமங்களில் இதெல்லாம் நம்ப வந்து தவிர்த்தோம்னால் நம்மளோட சுற்றுசூழல வந்து பாதிப்படையாமல் சுத்தமாக வச்சுக்கலாம் அதுமட்டுமில்லாமல் நம்மளோட வாகன புகை இருக்குல்ல அந்த வாகன புகையில் வந்து அதிகப்படியான நச்சுவாயுக்கள் வந்து வெளியேறுது அதை வந்து நம்பளும் குறச்சிகிட்டே தான் இருக்கோம் அதனால் நம்ப வாகனங்களை வந்து உபயோகிக்கிறதை குறச்சிட்டு நம்ப வந்து மின்சார வாகனத்தை வந்து இயக்கினோம்னா நம்ப வந்து புகையை குறைக்கலாம் அதனால் நம்ப சுத்தமான காற்று வந்து சுவாசிக்கிறதுக்கு கிடைக்கும் நம்ப இதை இதலாம் செஞ்சோம்னால் டெல்லி போன்ற நகரங்களில் வந்து ரொம்ப ரொம்ப புகை மண்டலமாகருக்கு ஏன்னால் இங்கே வந்து மக்கள் தொகை அதிகமாகருக்கு எல்லாரும் வாகனம் யூஸ் பயன்படுத்திக்கிட்டுருக்காங்க அதனால் பக்கத்தில் போகிற இடங்களுக்குலாம் நம்ப நடந்தே செல்லலாம் இல்லை சைக்கிளில் செல்லலாம் அந்தமாதிரியான நம்ப மாற்று திட்டங்களை பயன்படுத்தினோம்னா நம்ப வந்து புகை நச்சு வாயுக்கள் வெளியாவரதை குறைக்கலாம் இதனாலேயே சுற்றுசூழல் வந்து ரொம்ப ரொம்ப பாதிப்படையுது அதுமட்டுமில்லாமல் நம்ப வந்து பிளாஸ்டிக்கை வந்து யூஸ் பண்ணுறது பயன்படுத்துறது வந்து முழுமையாக தவிர்க்கணும் இன்னும் சில இடங்களில் வந்து பிளாஸ்டிக் வந்து பயன்படுத்திகிட்டு தான் இருக்காங்க அதை வந்து நம்ப முழுமையாக தவிர்த்தோம்னால் அதுலேருந்து சுற்றுசூழல் மாசடையறதை வந்து நம்ம வந்து பாதுகாக்கலாம் சில இடங்களில் வந்து ப்ளாஸ்டிக்கை வந்து முழுமையாகவே தவிர்த்திருக்காங்க அவர்களுக்கெல்லாம் ரொம்ப நம்ப பாராட்டணும் அந்த அந்தந்த ஊர்களெல்லாம் மற்றபடியான வந்துனா ஆறுகள் காடுகள் மலைகள் குன்றுகள் கடல் வயல்கள் எப்படி வந்து மாறியிருக்குது என்றால் வருடம் வருடம் சில சில மாற்றங்களை வந்து இதெலாம் கண்டுகிட்டு தான் இருக்கு என்னென்ன மாற்றங்கள்னால் ஆறுகள் வந்து தண்ணி வந்து வற்றிபோகுது காடுகளில் வந்து மரங்கள் வந்து வெட்டப்படுது மலைகள் குன்றுகளாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி எடுத்துக்கிட்டுருக்காங்க கடல் வந்து ரொம்ப கொந்தளிக்கிற கொந்தளிக்குது வயல்கள் மண்ணு வந்து தளம் வந்து பாதிக்குது இந்த மாட்ட சுற்றுசூழல்லாம் பாதிப்படைஞ்சுகிட்டே வருது நம்ப வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் இதெலா எடுத்து நம்பளே பெரிய பாதிப்பு ஏற்படறதுக்கு முன்னாடி இதுலாம் தவிர்த்துக்கணும் வருடாந்திர பருவ காலங்களில் வந்து கோடை மழை குளிர் காலம் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிற்கறதானா கண்டிப்பாக ஏற்பட்டுகிட்டு தான் இருக்கு வருடம் வருடம் சில சில மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கு கோடை மழை வந்து சுத்தமாக பெய்கிறதில்லே ஏன்னா நம்ப பண்ணுற தவறுனால் கோடை மழைலாம் பெய்கிறதேல்ல குளிர்காலம் வந்து அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கம்மியாகிகிட்டே இருக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுது இதுலாம் நம்ப நம்ப பண்கிற தப்புனால் தான் இதுலாம் நடக்குது அந்த தப்பெல்லாம் நம்ப வந்து சரி பண்ணிக்கிட்டு முன்னெச்சரிக்கையாக நம்ப வந்து செயல்பட ஆரம்பிச்சோம்னா ஒரு பேரழிவுலேருந்து நம்ப வந்து நம்பளை பாதுகாத்துக்கலாம் நம்ப குழந்தைங்களையும் பாதுகாத்துக்கலாம் இது தான் என்னோடய கருத்து